ஆ சொல்லுங்கள் ஆ குட் மார்னிங்ம்மா சரிங்கம்மா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து கேஸ் வந்து ப்ராபெராக வந்து கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்க்குணும் ஸ்ட நம்ம ஸ்டவ்வோடய அது வந்து லைட்டாக லீக் ஆனால் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிடுணும்னு பார்த்தீங்கன்னா கேஸில் இருக்கிற நாப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் இன்கேஸ் வந்து கேஸ் வந்து எதாச்சு வெடிக்கிற மாதிரி இல்லை லீக் லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சின்னால் நீங்கள் வந்து உடனே வந்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கம்பளைண்ட் பண்ணணும் கேஸ் சிலிண்டர்ஸ்ஸை வந்து நம்ம எப்பயுமே வந்து கூல்லான இடத்துலையே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் டெம்ப்ரேச்சர் வந்து அதிகமான இருக்கிற இடத்துல வந்து நம்ப வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாது இது தான் வந்து ப்ரிக்காஷன்ஸ் ஓகேம்மா இது ஏதாச்சிம் டவுட் இருந்தால் கேளுங்கள் ஆ சரிங்கம்மா நான் வச் வச்சிடுறேன்ம்மா